மாடு வாங்கணும் கருப்பு மாடு சிவப்பு மாடு வெள்ளை மாடு இருக்குங்க அதில் சிந்து மாடு நாட்டு மாடு கறவை மாடு பல மாடு விதம் இருக்குது அதில் எந்த மாடு ந நல்லா பால் கறக்கும் ஒன்று பார்த்தா சிந்து மாடு நல்லா கறக்கும்றாங்க நாட்டு மாடு கம்மிங்கானுங்க அதேமாதிரி எந்த மாடு வாங்கலாம் பார்க்குறேன்றேன் அதில் வந்து நாட்டு மாடு பால் சத்து அதிகம் சிந்து மாடு பால் அதிகமாக கறந்தாலும் கம்மியாக ஒரளவுக்கு அதிகமாக கறக்கும் இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது குடல் வழி கம்மியாக இருக்கும் அதனால் பார்க்கறேன் ரேட்டு எவ்வளோ சொல்கிறீங்க இந்த மாடு அந்த மாடு வித்தியாசம் அப்பிடின்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு பார்த்து சொன்னால் ஓரளவுக்கு நான் வாங்குவேன் அது மட்டும் பார்த்து சொல்லுறீங்களா கொஞ்சம் வே